இப்போது எங்கள் ஊரில் பார்த்திங்கனா பர்னீச்சர் கடை நிறையா இருக்குது அதில் ஒரு அம்மன் பர்னீச்சர் கடைக்கு நானும் எங்கே அப்பாவும் ஒரு சேர் வாங்கலாம்னு நாங்கள் போனோம் அப்போ வந்து அந்த பர்னீச்சர்க்குள்ளே போகும் போது எல்லாம் பொருளும் சூப்பராக இருந்துது அதில் நாங்கள் சேர் எடுக்கலாம் சொல்லிட்டு பழைய சேர் இரும்பு சேர் இருந்துது சரி ஓகே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புது சேர் எடுக்கலாம் சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கடையில் பர்னீச்சர் கடைக்கு போய் நாங்கள் அங்கே பார்த்துட்ருந்தோம் எல்லாம் பொருளும் சூப்பராக இருந்துது பார்க்கறதுக்கு குவாலிட்டியாகவும் தெ குவாலிட்டியாக இருக்குதுங்களா எல்லாம் சொல்லி அவங்களும் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிணாங்க அப்புறமேலு நாங்கள் அந்த பொருளெல்லாம் சேர் வாங்க தான் நாங்கள் போனோம் அதனால சேர் பார்த்துட்ருந்தோம் இது குவாலிட்டியாக இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு தாங்கும் அப்படிங்கற ஒரு இன்பர்மேஷன்லாம் நிறையா கொடுத்தாங்க கேதர் பண்ணிணாங்க நாங்களும் சரி ஓகே குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் போல அப்படின்னு அவங்க பேசுறதை கேட்டுட்டு நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரேட் கேட்டோம் எண்நூறுபா சொன்னாங்க இல்லை அறநூறுபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டோம் அவங்களும் இல்லை எண்நூறுபா அ கொஞ்சம் கிரா குவாலிட்டியாக இருக்குதுங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் வந்துட்டு இல்லைங்க அறநூறுபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு சரி ஓகே அவங்களும் கொடுத்துட்டாங்க எண்நூறுபா சேர் வந்து அறநூறுபாய்க்கு நாங்கள் கேட்டது அறநூறுபாய்க்கு சேர் கொடுத்துட்டாங்க அப்புறம் நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் ச்சே சேர் ஓகே எங்களுக்கு பிடிச்சுருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்களும் அப்புறம் ரெண்டு ஒரு மூணு நாள் போக போக சேர் வளைகிறது குவாலிட்டியாக கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலாச்சு அறநூறுபாய் போட்டு வேஸ்ட் ஆகிப்போயிடுச்சி இப்படி வளையிதுனு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிணோம் சேர் குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் பேசிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொன்னாங்க அங்கே சேர் ஒன்றும் குவாலிட்டி கிடையாது அந்த கடையில் வேஸ்ட்டு எல்லாம் பொருளும் நல்லா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் வாங்குறோம் ஆனால் அவங்க எந்த பொருளும் நல்லா இல்லை அதனால் நாங்கள் அங்கே போய் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அதனால் காசு காசு ஃபஸ்ட்டு பார்க்க கூடாது கொஞ்சம் எல்லாம் விசாரிச்சிட்டு அங்கே நல்லா ஆ நல்லா இருக்குது அங்கே பொருள் அங்கே போய் வாங்குங்க அப்படிங்கற உங்களுக்கு உங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இதை பார்த்துட்டு நீங்களும் தெரிஞ்ச கடைக்கு இனிமேல் போய் வாங்குங்கள்